ஹலோ மேம் ஆமாம் மேம் நம்ம ஷாப்பில் வந்து கெல்வினேடர் இருக்கு மேம் சாம்சங்கு எல்ஜி வீல்பூல் கோத்ரேஜி இப்போ நோக்கியான்னு ஒன்று வந்து இருக்கு மேம் எல்ஜி நல்லா இருக்கும் மேம் ந குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்ஜி அதில் வந்து சிங்கிள் டோரும் இருக்கு டபுள் டோரும் இருக்கு மேம் டபுள் டோரு வந்து டுவென்டி ஃபைவ் லிட்டர்ஸு இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் மேம் இப்போ பொங்கல் ஆஃபர் வேணும்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கழிச்சிவிட்டு தேர்ட்டி தௌசணுக்கு தரோம் லைட் ப்ளூ கிரே கலர் ஆ ஒயிட்டு இருக்கு இல்லை பிளாக் இல்லை பிளாக் இல்லை தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேம் பொங்கல் ஆஃபராக ஃபைவ் தௌசண்ட் போட்டுக்கலாம் மேம் நீங்கள் வாங்க நேரில் வாங்க ஆ ஃப்ரீ டெலிவரி தரோம் மேம்

ஓகே ஓகே மேம் ம் ஆ ம் இருக்கு மேம் எல்லாமே இருக்கு இருக்கு மேம் ஆடோமேடிக் இருக்கு மேம் நேரில் வாங்க அதுலையுமே சாம்சங்கு வீல்பூல் கம்பெனி எல்லாமே நல்லா இருக்கும்

ஆ இருக்கு மேம் இருக்கு இருக்கு இருக்கு ஓக் ஆ தேங்க் யூ தேங்க் யூ மேம்